ஆ சொல்லுங்க சார் ஆமாங்க ஓகே

ஓகே

சண்டே தவிர்த்து மற்ற எல்லா நாளுமே நாங்கள் ஃப்ரீயாக தான் இருப்போம் இ இன்றைக்கி சண்டே நாளைக்கு காலையில் எட்டு மணியிலருந்து நாங்கள் அவைளபிலில் தான் இருப்போம் எதாவது வீக்கம் கீது இருக்குதுங்களா கையில் வீக்கம் கையில் கீது வீங்கி இருக்கா ஓகே வீங்கி இருக்குனால் எதாவது கையில் இருக்கக்கூடிய அந்த எலும்பில் கீது எதாவது முறிவு ஏற்பட்டிருக்கலாம் அதனால அந்த வீக்கம் வருது ஓகே

ஓகே நீங்கள் கையை வந்து ரொம்ப நேரம் அசைக்க வேணாம் அப்படி அசைக்கிறனால் நம்மளுக்கு என்னென்னா எக்ஸ்ட்டா உங்களுக்கு வலி வரும் அதேமாதிரி முறிவு இருந்துச்சுனா அது ரொம்பவுமே உங்களுக்கு அதிகமான உபாதைகளை கொடுத்துரும் நீங்கள் தேவை இல்லாமல் கை அசைக்க வேணாம் ம் நாளைக்கு காலையில் நீங்கள் எட்டு மணிக்கு வாங்க நாம் ஸ்கேன் பண்ணிப் பார்ப்போம் எதாவது கை தான் அதாவது எலும்பு தான் முறிஞ்சுருச்சா இல்லை நம்மளுக்கான சதை நார்கள் கிழிஞ்சுருக்கா அந்தமாதிரி நாம் ஒரு ஸ்கேன் எடுத்துப் பார்க்கும் போது அதுக்கான ரிசல்ட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லை ஸ்கேனுக்கு பார்த்தீங்கனா ரெண்டாயிரத்து ஐந்நூறுருபா நம்மளுக்கு ஆகும் இது மற்றபடி நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லைங் நாங்கள் கரெக்ட்டான உங்களுக்கு இது ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான இதை பார்க்கலாம் மேபி அதாவது எதாவது உங்களுக்கு இ கட்டு கீது போடுகிற மாதிரி இருந்துச்சுனா நீங்கள் ஒன் ஆர் டூ டேஸ் அங்கே தங்குகற மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்கும் ப்ரிப்பராகி வந்துடுங்க வேறு எதாவது உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குதுங்களா ஓகே நீங்கள் கையை மட்டும் அசைக்காமல் கொண்டுட்டு வாங்க ஓகேவா முடிஞ்ச வரைக்கு ஒரே இது பொஷ்ஷனில் வெச்சுக்குங்க ப படுக்கும் போதுமே ஒன் சைடாக படுங்க கையை ரொம்ப திருப்பி படுத்துடாதீங்க

தேங்க் யூ தேங்க் யூ